ஹலோ ஆ ஆ சொல்லும்மா இல்லைம்மா இப்போ பேசினமே அதேவா இல்லை வேறையா ஆமாம் இந்த சாப்பாடு இது பண்ணி இது பண்ணமே அதானே ஆமாம் ஆ ஆமாம் ஆமாம்

சரி சொல்லுறேன்ம்மா சொ ஆ ஆ வெஜிடபிள் ரைஸ் ஒன்றும்மா தக்காளி சாதம் ஒன்று லெமன் ரைஸு தயிர் சாதம் நாலு ஆமாம் ஆமாம் ஆ வேறு வேறு ஆமாம்

சரிம்மா

சரிம்மா சரிம்மா அப்படியே ஆகட்டும்மா வே சரிம்மா ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ சரிம்மா அப்படியே ஆகட்டும்மா நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்பறமாக என்ன ஏதுன்னு சரிம்மா வேறு என்னம்மா ஓகேம்மா

ஆ ஆ ஆ ஆ சரி ஆ சரிம்மா சொல்லுறேன்ம்மா ஓகேம்மா பாய்